எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃபுங்கிறது ஒரு மறக்க முடியாத லைஃபுன்னு சொல்லுவாங்க அண்ட் காலேஜ் லைஃபும் மறக்க முடியாத லைஃப் ஸ்கூல் லைஃப் கூட எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு சேர்த்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸு தான் இருக்கும் பட் காலேஜ் லைஃபுங்கிறது பர்ஸ்ட்டு எடுக்கற அந்த த்ரீ இயர்ஸ் தான் பிஎஸ்சி படித்துட்டு எம்எஸ்சி படித்தாலும் அவ்வளோ இருக்காது ஆனால் கா ஸ்கூல் லைஃப்பில் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர்இருப்பாங்க நம்ம ஸ்கூலில் அடித்த இது நம்ம டீச்சர்கிட்ட திட்டு வாங்கினது பெஞ்ச்சு மேலே ஏறினது என்னென்ன எவ்வளோவோ இருக்குது நிறையா விஷியம் இருக்குது பெஸ்ட்டு மூமெண்ட்னால் என்னானால் வந்து ஸ்கூல் ஸ்கூலில் அப்போ ஸ்கூலில் சொல்லணுனா நிறையா டீச்சர்ஸ்கிட்ட வந்து நிறையா பாராட்டு வாங்கியிருக்கேன் எல்லா மூமெண்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும் அங்கே எல்லா டீச்சர்ஸ்மே வந்து எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எந்த போட்டினாலும் என்னை வந்து கலந்துக்க சொல்லுவாங்க அவங்களே வந்து ஐம் அவங்க வேறே ஒரு செக்ஷனோட கிளாஸ் டீச்சராக இருந்தாலும் அவங்களே வந்து வாலன்டியராக வந்து என் பேர்லாம் கொடுத்துருக்காங்க அண்டு என்னை வந்து கேர் எடுத்து தனியாக கூப்பிட்டு கூட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உனக்கு ஒரு காம்படிஷன்இருக்குமா அதில் வந்து உன் பேரை கொடுத்துருக்கேன் நீ பார்ட்டிஸ்பேட் பண்ணு அப்படின் சொல்லுவாங்க நிறையா நிறையா மூமெண்ட் நடந்துருக்குது அப்றம் வந்து நான் கிளாஸ் டாப்பராக வந்திருக்கேன் அதுக்குலாம் வந்து நிறையா ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் கா ஸ்கூலுக்கு வந்து நான் லீவே போடாமல் போனேன் ஸோ அதுக்காக எனக்கு வந்து அவ்வளோ கிளாப்ஸ் பண்ணி அங்கே ஸ்டேஜில் வந்து ஒரு பெரிய ஒரு ரிவார்ட் கொடுத்தாங்க அது வந்து ஒரு கோல்டன் மூமெண்ட் தான் சொல்லணும் அந்த ரிவார்டு உண்மையா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விலை மதிப்பற்றதுன்னு தான் நான் சொல்லுவேன் சார் வந்து அவ்வளோ பெருமையா பேசினாங்க நம்மலாம் வந்து லீவ் போட்டிருவேன் ஆஸ் எ ட சாராக நான் கூட லீவ் போட்டிருப்பேன் ஆனால் ஆனால் அந்த பொண்ணு இது வரைக்கும் லீவ் போட்டதே கிடையாது உண்மையா என்ன நான் நடத்தணும் என்ன நான் நடத்தி முடித்திருக்கேங்கிறது எனக்கு தெரியுமா தெரியாதானு தெரில நான் அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்பேன் நான் இல்லை ஈவன் அதர்ஸ் ஸ்டாஃப்ஸ் அந்த எங்கள் கிளாஸ்க்கு வர எல்லா ஸ்டாஃப்ஸும் வந்து அந்த பொண்கிட்ட தான் கேட்பாங்க பிகாஸ் அவள் வந்து அவ்வளோ கிளாஸை வந்து அவ்வளோ கரெக்டாக க க கவனிப்பாக உண்மையா நான் வந்து ட அவ்வளோ கேள்வி கேட்பா நாங்களே வந்து யோசிக்கணும் அவள்கிட்ட பதில் சொல்கிறதுக்கு அப்படின் சொல்லிட்டு சார் வந்து ஒன் டே வந்து மைக்கை புடிச்சு அம்மா நிறையா பற்றி என்னை பற்றி பேசினாங்க அண்ட் ஈவன் ஒரு காம்பெடிஷன் கூட நான் விட மாட்டேன் எல்லா காம்பெடிஷன்லியும் வந்து நான் பார்ட்டிஸ்பேட் பண்ணுவேன் ஒரு காம்பெடிஷன் தோல்வியோ ஐ மீன் ஜெயிக்கிறமோ தோற்கறமோ அத் அவள் வந்து அதை பற்றி யோசிக்க மாட்டாள் அவள் வந்து எதா இருந்தாலியுமே கான்ஸ் ஃபேம் அந்த காம்பெடிஷனில் வந்து அட்டென்ட் பண்ணுவாள் அவள் ஜெயித்திடுவா அது வேறே விஷியம் இருந்தாலும் அவள் வந்து சம்டைம்ஸ் வந்து விட்டால்கூட அவள் வந்து ஃபீலே பண்ண மாட்டாள் நாங்கள் நினப்போம் சரி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள்னு பட் அவள்லாம் கிடையாது அவள் வந்து ரொம்ப ஹேப்பியாக ரொம்ப ஜாலியாக இருப்பாள் அது வந்து அவள்கிட்டேந்து எல்லாருமே கண்டிப்பாக கற்றுக்கணும் நான் அவள்கிட்ட கேட்டேன் ஏன் நீ வந்து சோகமான என்ன சார் இது ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு காம்பெடிஷன் இதில் ஜெயித்தா ஜாலியாக தான் இருக்கும் பட் தோற்றுட்டோம் அப்படின் சொல்லிவிட்டு அதுக்காக சோகமாக இருக்க முடியாது நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் யுனிக் மூமெண்ட் நம்மளுக்கு நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்ஸ்பிலிட்டி எடுத்துக்கணும் ஸோ நம்ம தான் வந்து நம்மளுக்கு நம்ம ஜெயித்துட்டோனா ரொம்ப சந்தோஷமும் படுவேன் இல்லாட்டி தோற்றுடோம்னா ரொம்ப ஃபீலும் பண்ணக்கூடாது லைஃப்பை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கணும் அப்படின் சொல்லிவிட்டு நான் சொன்னதாக வந்து சார் சொன்னாங்க ஸ் மைக்கில் சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்டாஃப்மே பேசினாங்க என்னை பற்றி அவள் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் ஒரு கிரேட் ஸ்டூடெண்ட் அப்படின் சொல்லிட்டு ரொம்பவே வ இது பண்ணாங்க அண்டு ஈச் ஸ்டாஃப்ஸு வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் பேச ஆரமித்துட்டாங்க நெக்ஸ்ட் அன்னிக்கி வந்து கிளாஸே போகல ஸோ எல்லா பிள்ளைங்க வந்து எனக்கு தேங்க்ஸ் சொன்னுச்சி ஏன்னு கேட்டால் இன்னிக்கி நிறையா டெஸ்ட்டு வெச்சிருதாங்களாம் எல்லாம் கேன்சலாகிட்டாம் என்னை பற்றி பேசுனதில் அக்கா அதனாலையே உங்களை பற்றி பேசணும்கானு சின்ன வாண்டுங்கள்லாம் வந்து எங்கிட்ட பேசிட்ருந்துச்சி நான் ஒடனே மிரட்டி அடி வாங்க போகறிங்க ஒழுங்காக கிளாஸுக்கு போங்க அப்படின் சொல்லிட்டு நான் மிரட்னேன் நிறைய மூமெண்ட்டிருக்கு